இப்போ காய்கறி தோட்டம் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எந்த தோட்டம் எடுத்தாலும் பார்த்தாக்கா செயற்கை உரம் போட்டு யூரியா உரம் மருந்து இது மாதிரி பூச்சி மருந்து எல்லாம் வாங்கி வச்சோம்னா காஸ்ட்லி ஆகும் அதுவே நம்ம இயற்கையாக பஞ்சகாவியம் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் அந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் ஐந்திலை கரைசல் பத்திலை கரைசல் அந்த மாதிரி இயற்கை வழியில் பண்ணும் போது பார்த்தன்னா நம்ம கையில இருக்குறதே போட்டு பண்ணுறதுனால வந்து செலவு ரொம்ப கம்மி அதனால் இயற்கை விவசாயம் தான் பெஸ்ட்டுனு நான் சொல்லுவன்